வீட்டு வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஓய்வு நேரத்தில் பார்த்தோம்ன்னா டிவி பார்ப்போம் டிவி இல்லை சீரியல் அதில் நிறைய சமையல் குறிப்புலாம் நிறைய இருக்கும் அதை சமையல் குறிப்பை பார்த்து சமையல் பண்ணுறது அப்புறம் நல்ல டிவி நல்ல படம் பார்க்குறது நல்ல படம் நல்ல ஜோக் பார்க்குறது டிவில அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட அந்த கிட்ஸ் இப்போ பார்க்குறது பிள்ளைங்களோட சேர்ந்து அவங்களுக்கு அப்புறமேல் ஏதாவது ஹோம் ஒர்க் ஏதாவது செய்ய சொல்கிறது அவங்களோடய இது பண்ணுறது அப்புறம் வந்து உறவினர் பக்கத்து வீட்டுகாரவங்க வருவாங்கள் அப்புறம் அவங்களோடய பேசுகிறது அவங்களுக்கு அவங்களோட விஷயத்தை எங்கள் கிட்ட சொல்லுவாங்கள் எங்களோடய விஷயத்தை அவங்கள் கிட்டே சொல்லுவோம் இரண்டு பேரும் பகிர்ந்துகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கு கதை புக் படிக்கிறது அதில் நல்ல கதையாக இருக்கிறது நல்ல இதாக படிக்கிறது கதை புக்கு படிச்சுட்டு அது என்ன கதை புக் விடுகதை எல்லாம் நிறைய இருக்கும் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா விடுகதையெலாம் நிறைய இருக்கும் அதுவும் படிக்கலாம் நல்லா இருக்கும் பக்கத்து வீட்டிலயும் சேர்ந்து பேசும் போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும்